கலை மற்றும் கைவினை பணியாளர்களுக்கு சமூக ஊடகங்கள் எவ்வாறு உதவுகிறது இப்போ மோஸ்ட்லி இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சமூக ஊடகம் அதாவது கொரோனா டைமுலயிருந்து அதிகமாக எப்படி சொல்றதுனால் கொரோனா பீரியட்ஸ்லலாம் வீட்டில இருக்கும்போது அவங்களோட டேலண்ட்ஸ் அவங்க பாடுவாங்க இல்லைனா ஃபுலூட்டு வாசிப்பாங்க கிட்டார் வாசிப்பாங்க பியானோ வயலின் அந்த மாதிரி எதாவது வாசிப்பாங்க அவங்களோட டேலண்ட்டை வீடியோ எடுத்து எடுத்து சமூக ஊடகங்கள் அதாவது இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் அதை மாதிரி எதாவது ஒரு சமூக ஊடகங்கள்ல அவங்க அப்ளோட் பண்ணும்போது அங்கே இருக்கிறவுங்க எல்லாருமே பார்ப்பாங்க ஓ இந்த பையன் இவ்வளோ அழகாக வாசிக்கிறானே இவனுக்கு யாராவது ஆப்ரச்சனுட்டிஸ் கொடுத்து அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு அவங்க நினப்பாங்க அப்படித்தான் டேரக்டர்ஸ் மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எப்பவாவது ஓ இந்த பையனை நம்ம படத்தில் பாட வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய அவங்கள மேலே கொண்டு வர பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போது டிவி சேனல்ஸ் எல்லாம் அவங்களோட டேலண்ட்ல இது பண்ணலாம் அதேபோல கைவினை பணியாளர்கள் கைவினை பணியாளர்கள் அவங்களுக்கு தேவை அவங்க செய்கிற ஆட்ஸ் அவங்க கைவினையில் அவங்க செஞ்சிருப்பாங்க என்ன மண் பானை செய்கிறது இல்லைனா அலங்கார பொருட்கள் செய்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்க செஞ்சு யூடியூப்புல போட்டிருப்பாங்க இந்த மாதிரி செய்யலாம் இது ஈஸி மெத்தட் வீட்டில வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி அலங்காரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யூடியூப்புல இது மாதிரி அப்ளோட் பண்ணும்போது அவங்களுக்கு லைக்ஸ் லைக்ஸ் வரும் வீவ்ஸ் வரும் இந்த மாதிரி பண்ணால் சரி ஓகே நாமளும் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பண்ணி பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து ஓகே இதை ஒரு பிஸ்னஸ்சாக நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி நிறைய இப்போ பிஸ்னஸ்லாம் டெவலப் ஆயிருக்கு நிறைய பேர் வீட்லேயே இருந்தபடி பிஸ்னப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க சின்னதாக செய்கிறதை இது ஓகே இதை நான் செஞ்சு ஃபோட்டோ எடுத்து இதோடய ப்ரைஸ் இவ்வளோ கம்மி ரேட் இதை நான் வந்து இந்த மாதிரி வீட்டில இருந்த வேஸ்ட் பொருட்களை வச்சித்தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து ஹானஸ்டாக சொல்லுவாங்க சொல்லி ஓகே இது வந்து இவ்வளோ ரேட் சீப் ரேட் தான் அதே நீங்கள் கடையில் வாங்குனீங்கனா ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னுலான் சொல்லுவாங்க அது வந்து நிறைய கஸ்டமர்ஸ்ஸும் வருவாங்க இப்போ வந்து நம்ம டேரக்டாக சேலருக்கு டேரக்டாக வந்து நம்ம விற்கிறவுங்களுக்கு வாங்கிறவுங்களுக்கும் டேரக்டாக போகிறதுனால அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் இதே வந்து ஹோல்சேல் மார்க்கெட் அந்த மாதிரி போகும்போது நிறைய ஹோல்சேலர் ரிடெய்லர் அப்புறோம் சேல்ஸ் பெர்சன் அப்புறமேல் கஸ்டமர் நம்மளுக்கு வரும்போது நிறைய அமௌண்ட் இதாக ஆகும் அதுவும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கும் டேரக்டாக நம்ம போய் வாங்கிறதுக்கு நிறையா அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வரும் ஆன்லைன் மார்க்கெட் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் வாங்குறாங்க கலைஞர்கள் அதே மாதிரி இப்போது கிராமத்தில் இருக்கிறவங்களான் அவங்க செய்கிறது வந்து எப்படி ஆன்லைன்லே சேல்ஸ் பண்ணிக்கலாம் அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருக்குது சமூக ஊடகங்கள் நான் வந்து நிறைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அவங்க எப்படி ஆர்ட்ஸ் செய்கிறது வீட்டில இருக்க எந்த வேஸ்ட் பொருளை வச்சு எப்படி ஒரு அழகான பொருள் செய்கிறது அப்படின்னு யூடியூப்புல போடுவாங்க நான் ஒரு நாலஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் இது ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருக்குது